ஹலோ ஆ கேபிட்டி ஆ ஆ அதுக்கு தாங்க சென்னை போகலான்ட்ருக்குறேங்க அதுதாங்க ஒரு ஆ எப்படி சுத்திப்பார்த்துட்டு எப்படி ட்ராவல் பண்ணுறது அதுதான் சரி கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணேங்க ஒரு மூணு நாள் மூணு நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன் மூணு நாள் மூணு பேர் மூணு பேருங்க ஆமாங்க ஆ மூணு நாளுங்க அதுதான் சென்னையில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேங்க சென்னை தாண்டி எங்களோடைய பட்ஜெட்க்குள்ள எவ்வளோ தூரம் கூட்டிட்டு போறிங்களோக்கூட ஓகே தாங்க உங்களோடய ப்ளான் எப்படி உங்களோடய ப்ளான் இப்போ சென்னை வர்றதுன்னால் ம் சொல்லுங்கள் உங்களோடய ப்ளான் சொல்லுங்கள்

சரி சரிங்க சரி சரிங்க சரி சரிங்க அவுட்ரு கூட்டிட்டு போனாலும் ஓகே தான்

சரி சரிங்க அமௌண்ட் அதுதாங்க எவ்வளோ வரும் அமௌண்ட்டு சரிங்க சரிங்க நாங்கள் வீட்டில கேட்டுட்டு என்னன்னு கேட்டுட்டு சொல்கிறேங்க ஆ சரிங்க ஆ இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு அனுப்புங்கள் ஆ தேங்க் யூங்க ம் சரிங்க